ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ஐந்து பன்னெண்டு இரண்டாயிரம் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு